ஜனநாயகத்தின் நாலாவது தூண் ஊடகங்கள் என்று சொல்லப்படுவது ஏன் கேட்டிங்கன்னால் நம்ம நாட்டில ஒரு குக்கிராமம் இருந்தாலும் அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு நியூஸு போடணுன்னா ஒரு ஃபோன் பண்ணுறோம் எந்த ஊடகத்துக்கு ஃபோன் பண்ணுறமோ அவங்க வந்துடுறாங்க அதுவந்து பப்ளிஷிட்டி ஆயிடுது பப்ளிஷிட்டி ஆயிட்னால் சிட்டி நகரம் மாநகரம் மாநகராட்சி அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் போயிடுது அதில் வந்து போராட்டம்னு ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாங்கள் அது மீடியாவில் மட்டுந்தான் கொண்டுப் போக முடியும் நம்ம பேப்பரு கீப்பர்லாம் வாங்கி படிச்சோம்னா அதில் வேலைக்கு ஆகாது அதனால மீடியாவை தான் நாலாவது தூணுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்புறோம்னா சில மீடியா வந்து ஆளுங்கட்சி நாலாவது கட்சின்ட்டு பிரிச்சு படிப்பாங்கள் அந்தமாதிரி இல்லாமல் ஒரிஜினலாக கொண்டுப் போகிறது மீடியாங்கிறது தெரியும் ஆனால் எந்த மீடியாங்கிறது மென்ஷன் பண்ண முடியாது